ஹலோ சோனா பில்டர்ஸ்லிருந்து பேசுகிறிங்களா நான் ஷாலினி பேசுகிறேன் நீங்கள் ரியல் எஸ்டேட் ஒர்க் தானே பண்ணிகிட்ருக்கிங்க எனக்கு வந்து சேலமில் லேண்டு வேணுங்க அங்கே ஏதாவது நல்ல நிலமா பார்த்து தர முடியுமா உங்களால் கொஞ்சம் அவுட்டரில் இருந்தாலும் பரவாயில்லங்க அப்படிங்களா எனக்கு வீடோடு தாங்க மேம் வேணும் ஒரு மூணு செண்டு இருக்கிற மாதிரி வேணுங்க மேடம் வீடோடு

அப்படிங்களா அப்படின்னா எனக்கு வந்து என்னோட ஆ அமௌண்ட்டு எவ்வளோனா முப்பது லட்சம் ரூபாயில் வேணுங்க எனக்கு எனக்கு நிலத்தோட சேர்த்து நிலம் மட்டும் வந்து நல்ல நிலமா பார்த்து கொடுத்தா சரி வீட்டோடு சேர்த்தி எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி எனக்கு முப்பது லட்சம் ரூபாய்க்கி பார்த்து கொடுத்தா சரிங்க மேடம் அப்படிங்களா அப்படிங்களா பக்கத்தில் கடை வசதி அப்புறம் எல்லாம் போய்விட்டு வரதுக்கெல்லாம் இருக்குதுங்களா ம் பக்கத்தில் எதுவும் பக்கத்தில் எதுவும் மாசுபடுதல் எல்லாம் இல்லாமல் சுத்தமாக இருக்குதுங்களா எந்த பிரச்சினையும் இல்லாமல் அப்படிங்களா எனக்கு முப்பது லட்சம் ரூபாயில் வேணுங்க மேடம் ம் வீடோடு பார்த்தா எல்லாம் எந்த பிரச்சினையும் இருக்காதுங்களா தண்ணி வசதியெலாங் மேடம் எப்படி போர் போட்டால் தண்ணி வருமா ம் எவ்வளோ மேடம் வரும் எல்லாமே போரெலாம் சேர்த்தி நீங்களே போட்டு கொடுத்தா எவ்வளோ வரும் போர்லாம் போட்டு வீடோடு சேர்த்தி முப்பது லட்சம் ரூபா முடியாதுங்கிறிங்களா சரிங்க நான் வந்து நேரில் பார்க்கறேங்க மேடம் கொஞ்சம் பணம் மட்டும் நீங்கள் வந்து முப்பது லட்சம் ரூபாயில முடிகிற மாதிரி பாருங்க மேடம் சரிங்க மேடம் ம் தேங்க்யூ மேடம்